ஆம் மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா உள்ளது நிறையா பஸ் ஸ்டாப் வேணும் நிறைய பஸ்ஸு வேணும் பெட்ரோல் பங்க் நிறையா இருக்கணும் ரோடு கண்டிஷனும் ரொம்போ மோசமாக இருக்குது ஸோ அதலாம் சரி பண்ணால் கரக்ட்டாக இருக்கும் ஆமாம் இங்கே நிறையா பஸ்ஸுங்கள் போகும்மோது கூட்டம் அதிகமாக இருக்கும் ரயில்ல போகும்மோது கூட்டம் அதிகமாக இருக்கும் சி இதெலாம் பிரச்சனையலாம் தீர்க்கணும் அப்படினா அதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் போகம்மோது நிறைய டைமிங்ல பஸ்ஸு நிறையா வர வைக்கறதாவட்டும் பெட்ரோல் பங்கு நிறையா உருவாக்கறதாகட்டும் அப்போது ரோட்டு வழியில போகும்மோது நிறைய பேர் தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்கள் ரெஸ்ட்ரூம் போகும்மோது கஷ்டப்படுகிறாங்க ஸோ நிறையா ரெஸ்ட்ரூம் அமைக்கறதாகட்டும் ஸோ அதுபோக ரோடு எல்லாமே க்ளீனாக தார் சாலை அமைச்சால் இந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சி இப்போ இருக்கிற வழித்தடங்கல் நிறையா ஆக கூடிய விஷயங்கள்ல டரன்ல நிறைய ஆக்சிடென்ட்டாகுது ஸோ அதனால டரன்ல வந்து வேகத்தடை அதிகமாக வைக்கறதாவட்டும் அதே ஸ்கூல் சைட்ல வேகத்தடை அதிகமாக வைக்கறதாவட்டும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த சைட்லாம் வேகத்தடை ஸோ அதை மாதிரி ப நிறைய பயன்படுத்துனால் நான் போக்குவரத்தும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஏக்சிடென்ட் ஆக்கூடிய விஷயங்களும் ஈஸியாக தடுக்கலாம்